நான் ஆன்லைனில் ஆர்ட்ரு பண்ணி என் பையனுக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கினேன் அந்த ட்ரெஸ் ரொம்ப அழகாக இருக்குது அதை துவைச்சும் பார்த்தேன் நல்லா இருக்குது எந்த ஒரு இதுவும் இல்லை டேமேஜும் இல்லாமல் அந்த ட்ரெஸ் ரொம்ப அழகாக இருக்குது தண்ணியில் போட்டாலோ சாயம் போகலை எதுலேயுமே போகலை நல்லா நீட்டாக நல்லா உழைக்கிது அந்த டிரெஸ்ஸோட குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது என்னோட பையனோட டீஷர்ட்டும் நல்லா இருக்கு ஃபேண்ட்டும் நல்லா இருக்கு பொதுவாகவே ஆன்லைனில் சாப்பிங் பண்ணுற எல்லா பொருளும் நல்லா இருக்கு நாங்க நிறையா பொருள் இது வரைக்கும் வாங்கியிருக்கேன் என் பையனுக்கு ட்ரெஸ் எடுத்திருக்கேன் வீட்டுக்கு தேவையான மேட்டு இந்த மாதிரி எல்லாம் நிறையா பொருள்கள்லாம் வாங்கியிருக்கேன் எல்லா பொருளும் நல்லாயிருக்கு எந்த ஒரு பொருளும் வீணாக்கன வீணாக போனது இல்லை என் பையனோட ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் ஒரு கண்டெய்னர் ஆகட்டும் எல்லா பொருளும் நல்லா மேட்சாக இருக்கு எங்கள் வீட்டில் வாங்கின எல்லா பொருளும் நல்லாயிருக்கு பாக்ஸு எவ்வளோ பொருள் நான் மீஸோவில் ஆர்ட்ரு பண்ணி வாங்கியிருக்கேன் எல்லா பொருளும் ரொம்ப நல்லா இருக்குது